சார் நானு அரியலூர்லேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் சார் என்னோடைய பைக் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி சார் சார் நானு இன்னக்கு ட்ரெஸ் எடுக்கறதுக்காக அரியலூரில் இருக்க கண்ணன் ஜவுளி ஸ்டோர்க்கு போயிருந்தேன் சார் பதினோரு மணி வாக்கில் பைக்கை நிறுத்திட்டு மேலே போய் ட்ரெஸ் எடுக்க போனேன் சார் தெரியாத்தனமாக கீயை பைக்லேயே வைச்சிட்டு போயிட்டேன் ஒரு ஒன் அவர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு கீழே வந்து பார்க்கும் போது பைக்கை காணும் சார் ஆ கேட்டு பார்த்தேன் சார் அவர் வந்து நீங்கள் பைக் கீயோடு வைச்சத்துனால யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியாது ஒரு வேளை பைக் கீயை நீங்கள் லாக் பண்ணிகிட்டு சைட் லாக் பண்ணிகிட்டு போயிருந்தாங்கன்னால் யாராது எடுத்துகிட்டு போயிருந்தாலும் எங்களுக்கு தெரியும் நார்மலாக நீங்கள் பைக் கீயோடு வைச்சிட்டு போயிருக்கறதுனால அவங்களோடைய பைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நானு விட்டுட்டேன் நீங்கள் ஏன் சார் பைக்கை பைக் கீயை வந்து பைக்லேயே வைச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார் வண்டி இப்போ ரீசெண்ட்டாக எடுத்தது தாங்க சார் அதனுடைய ஆர்சி புக்கு எல்லாமே இருக்குது சார் புது வண்டி சார் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் ஆ எமகா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தது சார் ஒய் இசட் பிளாக் கலர் சார் ஆ டிஎன் ஃபார்ட்டி சிக்ஸ் எஸ் செவன் ஃபை த்ரீ எயிட் ராமலிங்கம் சார் செவன் எயிட் த்ரீ ஃபை சிக்ஸ் ஃபோர் நயன் ஃபோர் த்ரீ ஒன் ஆமாம் சார் பக்கத்தில் அந்த பைக் ஸ்டாண்ட்டில் கூட எதுவும் சிசிடி கேமரா கூட எதுவும் இல்லைன்னு சொல்லுறாங்க ஆனால் அந்த தெருவோடய எண்டில் ஒரு சிசிடி கேமரா இருக்குது சார் ஏதாவது கண்டுபிடிக்க முடியலாமா பார்க்க முடியுமா ஓகே சார் ஓகே சார் நான் எப்போ சார் வந்து ஆஃபீஸுக்கு வரணும் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ சார் நான் நான் க கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நானு இன்னக்கு ட்ரெஸ் எடுக்கறதுக்காக போனேன் சார் கொஞ்சம் மறதியில் பைக் கீயை விட்டுட்டேன் பைக் மிஸ் ஆயிடுச்சு ஓகே சார் தேங்க் யூ சார்